என்னோடய மாவட்டம் பார்த்தா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நிறையா வந்து கலை நிகழ்ச்சிகள் அதிகமாக எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான நம்ம எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து தீபாவளி மாட்டுப் பொங்கல் ஆடி அம்மாவாசை இது எல்லாமே நம்ம கொண்டாடுறோம் அதே மாரி பொங்கல்லாம் வந்து அதோடய ஜல்லிக்கட்டு எல்லாமே ஈரோட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும் அது வந்து அதோடு பொங்கல் முடிஞ்சதும் ஜல்லிக்கட்டு வந்து நடத்துவாங்க அதே மாரி இது மாரி ஃபங்க்ஷன் எல்லாமே நடத்தும்போது அதோட உள் அதோடய மரபுகள் வந்து அதிகமாக உள்ளூர் மரபுகள் வந்து அதிகமாக டெவலப் ஆகுது எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க அதோடய நம்பிக்கைகள் வந்து எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ தீபாவளின்னு பார்த்தோம்னா என்னென்னா அதில் வந்து நிறைய பாரம்பரியங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா காலையில் எழுந்திரிக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திரித்து எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால் தலைக்கு நல்லது அது இது மாரி ஃபங்க்ஷன் வர்றதுனால் தான் எல்லோருமே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறதுனாலதான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது மாரி கோவிலுக்கு போகிறது பட்டாசு வெடித்து கொண்டாடுறது அதே மாரி மாட்டுப் பொங்கலில் மாட்டுக்கு வந்து இது வந்து மாட்டை ஒரு மதிக்கணும் அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வந்து மரியாதை செலுத்தணும் அதுக்கு பெயிண்டு அடிச்சி அதுக்கு வந்து இது மாரி சாமி கும்பிட்டு கரும்பு வெச்சி இது மாரி பிள்ளையார் புடிச்சி பூ பழங்கள் இதெல்லாமே வாங்கி வெச்சி அதுக்கு வந்து அதை குளிப்பாட்டி அதுக்குன்னு ஒரு மரியாதை செலுத்துகிறோம் அதே மாரி அம்மாவாசை அம்மாவாசைனா அம்மாவாசைக்கி அம்மாவாசைக்கி குளிச்சுட்டு கோவிலுக்கு போகும்போது ஒரு மா ஒரு ஒரு மாதத்துல ஒரு டைம் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு எல்லோரும் வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு நம்ம வந்து ஏன்னா அம்மாவாசைன்னு ஒன்று இல்லைன்னா இங்கே கோவில்ல பூஜை நடக்காது யாரும் கோவிலுக்கு போக மாட்டோம் இது மாதிரி இருக்கிறதுனாலதான் எல்லோருமே கோவிலுக்கு போகிறோம் இது மாரி வந்து இது மாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் நிறையா நல்லதும் நடக்குது